நீச்சல் அடிக்கிறதுக்கு நாம ப இதுமாதிரி போட்டுக்கணும் முதலெல்லாம் கத்தாம்முட்டி என்னமோ வச்சிக் கட்டுவாங்க அது இப்பெல்லாம் ட்யூப் ஏர் போட்டு அந்த ட்யூப்ல பஞ்சர் இல்லாமல் இருக்கணும் அந்த ட்யூப் போட்டு இப்பக்கத்தில் ஆளுங்க நல்லா ஆளுங்க இருக்கணும் உள்ளே இறங்குனால் அப்புறம் கையும் காலும் நல்லா முன்னாடி பின்னாடி நல்லா இது பண்ணி நீச்சல் பழகணும் அப்புறோம் யாராச்சும் உள்ள இருந்தாங்கனால் அவங்களப் போய் பிடிக்கக்கூடாது அவங்க பாட்டில் அவங்க அடிச்சால் நீங்கள் நீங்கள் பாட்டில அடிச்சிகிட்டு இருக்கணும் அப்புறோம் தலை மேலே தூக்கிக்கணும் தண்ணிக்குள்ளே வுட்டு தண்ணி கீணு குடிச்சிடக்கூடாது அதுமாதிரியெல்லாம் இது இருக்குது அப்புறோம் உதவிக்கு நல்லா ஆளுங்க இருக்கணும் அதனால்தான் நீச்சல் கத்துக்கையில் நல்லா நீச்சல் குளங்கள்ல போய் நல்லா பார்த்து இது பண்ணிக்கணும்